சார் இது கனரா பேங்க்கா சார் என் பேர் பிரியா எனக்கு வந்துட்டு தங்க நகைக்கடன் வேணும் அதைப் பற்றின கொஞ்சம் டீட்டைல் சொல்ல முடியுமா எனக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் வேணும் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் இதுமாதிரி எவ்வளோ வட்டி வரும் ஆ ஓகே சார் ஆ வரும்போது வரும்போது என்னென்ன சார் எடுத்துகிட்டு வரணும் ஆ ஓ ஆ

ம் ஓகே சார் ஓகே சார்

ஆ ஓகே சார் எங்களுக்கு வந்துட்டு அடுத்த வாரத்தில் வேணும் சார் இல்லை வைச்சோன்னே நாங்கள் பணம் வாங்கிக்கலாமா இல்லை நீங்கள் லேட் ஆக்குவிங்களா ஆ ஓகே சார் அதுக்கப்புறம் மாதம் மா ஆ ஓகே சார் அதுக்கப்புறம் மாதம் மாதம் வட்டி கட்டணுமா சார் ஆ ஓகே சார் ஆ நன்றி சார்